நான் போக விரும்பும் சில இடங்களில் உலகத்தையே சுற்றிப் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்தமான இல்லை நெருக்கமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ள எனக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற இடோம் லடாக்கு ஸோ அந்த ஹில்ஸ் ஸ்டேஷன் லாங் பைக் ரைட் ஸோ அந்த விஷயத்தை எக்ஸ்பிரீயன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக லடாக் ரெண்டாவது லண்டன் போகணுங்கிறது ஆசை அதுவும் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் டைமில் செட் பண்ணணும் ஏனால் அந்த ஸ்னோ ஃபால் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அதுக்காக ஃபேமிலியோடு ஒரு டைம் கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் அண்டு அடுத்ததாக வந்துட்டு பாரிஸ் ஃபிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ பாரிஸ் எதனால் அப்படின்னா அந்த ஹையஸ்ட்டு டவர் ஈஃபில் டவர் ஸோ அதுமாதிரி நம்பளோடய வாழ்க்கையில் முன்னேற்றம் அந்தமாதிரி இருக்கணும்கிறக்காக ஸோ பாரிஸ் விசிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்